புதிய சமையல் குறிப்புகளை வந்து நாம் வந்து எப்பவுமே எப்படி கத்துக்கிறோம் அப்படினு சொன்னால் நம்ம டெய்லி வந்து ஒரே டிஷ்ஷை சாப்பிட்டுகிட்டே இருக்கோம் ஒரே சமையல் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோர் அடிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது புது சமையல் வந்து கிடைக்குது அப்படினு சொன்னால் புது சமையல் வந்து கற்றுக்கணும் அப்படினு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய்ட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கே அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உடனே சரி இந்த சாப்பா எந்த சமையல் நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படினு சொல்லிடு ஒரு யோசனை வரும் நல்ல ஒரு சாப்பாடை வந்து கொடுக்கணும் குடும்பத்தில் அதனால வந்து நம்ம எப்போதுமே வந்து சாப்பாட்டு விஷயத்தில் வந்து புது மாதிரியான உணவுகளை வந்து தேடி தேடி கண்டுபிடித்து நம்ம சாப்பிடுவோம் அதுதான் நம்மளுடைய ஒரு இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டில இருக்க பெரியவங்களுக்கு எப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்கலாம் எப்படிப்பட்ட உணவு வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படினு பார்ப்போம் அப்போ புதுசாக ஒன்ன கத்துக்கணும் அப்பிடிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்லயே பெரியவங்கள்ட கேட்டு நம்ம கத்துக்குவோம் இல்லை நம்ம வீட்டில பாட்டி இருந்தாங்கனால் அவங்கள்லாம் அந்தக் காலத்தில் நிறையா ஒரு உடம்புக்குத் தேவையான ஹெல்தியான ஃபுட்டு நிறைய சாப்பிட்ருப்பாங்க அதுமாதிரி விஷயங்களை நம்மள்ட ஷேர் பண்ணுவாங்க இப்போ அந்த ஃபுட்டை வந்து நம்ம எப்படியாவது செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படினு நினப்போம் இன்ன ஒரு விஷயம் நம்ம எப்படி கற்றுக்குவோம் அப்படினா டிவி ஷோஸ்ல வந்து வரும் டிவி ஷோட்ல நிறையா இப்போ பாரம்பரிய உணவுகள் அப்படிலாம் வருது அப்போ அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் கற்றுக்குவோம் சரி அதில் எப்படி ஒரு உணவு இப்படி இப்படி செய்யணும் அப்படினு மெத்தேர்டு காமிபாங்க அதுமாதிரி கற்றுக்குவோம் அப்படி இல்லைனா யூடியூப்ல போய் இருக்கவே இருக்குது திறந்தா ஆயிரக்கணக்கான சமையல் கலைஞர்கள் டெய்லி இதை இப்படி செய்யணும் அதை இப்படி செய்யணும் ஏதாவது ஒரு ஃபுட்டை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க மட்டன் குழம்பு வேணுமா சிக்கன் குழம்பு வேணுமா வெரைட்டியா எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அந்தமாதிரி நாம் கத்துகிட்டுருக்கோம் புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு வந்து இப்போ கஷ்டமே கிடையாது அந்த காலத்தெலாம் எப்படி சமைச்சாங்களோ தெரியலை இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்கள்லாம் உடனே என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாமல் கல்யாணம் பண்ட்டு போவாங்க போனவுடனே என்ன செய்கிறது புதுசாக ஐயோ வீட்டில எல்லாரும் இம்ப்ரஸ் பண்ணணும் நிறைய சமைத்து கொடுக்கணும் அப்படினு நினைக்கிறப்ப புதுசாக எதாவது செஞ்சி கொடுக்கலாம் அப்படினிட்டு உடனே யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறாங்க பார்க்குறாங்க அவங்களுக்குத் தேவையான ஃபுட்டை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ அந்தமாதிரிதான் புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கற்றுக்கணுன்ற ஆசை நமக்கு வந்து இருக்கணும் நிறையா வித்தியாச வித்தியாச உணவுகளை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நம்மள்ட இருந்துச்சுனு சொன்னால் நிறைய உணவு பழக்கவழக்கங்களை நாம் வந்து நம்ம வீட்டில இருக்கிறவங்களுக்கு நம்ம புதுசு புதுசாக கத்துக்கொடுப்போம் அப்போ அந்தமாதிரி புதுசாக கத்துக்கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை நாம் வந்து ஃபாலோவ் பண்ணுறோம் பெரியவங்கள்ட இருந்து கற்றுக்க ஃபஸ்ட்டு கற்றுக்குவோம் அப்புறம் இல்லைனா என்ன பண்ணுவோம் நம்ம அம்மாகிட்ட கேட்டு கற்றுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட கேட்டு கற்றுக்குவோம் ஒரு காலேஜ் படிச்சிகிட்டுருக்கோம் ஒரு டிஷ் கொண்டுவருவ யாராவது ஒருத்தவங்க கொண்டுவருவாங்க அப்போ இது டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கு இது எங்கேருந்து எப்படி செஞ்சிங்க அப்படினு சொல்லிடு அவங்கள்ட இருந்து கேட்டுக்கிட்டுதான் பெரும்பாலுமாக கிராமங்கள்லாம் பார்த்திங்கனா பக்கத்து பக்கத்து வீட்டுங்கள்லகூட கூட கேட்டு கற்றுக்குவாங்க அப்போ இதுமாதிரி கற்றுக்கிறதுன்ற ஆர்வம் நம்மள்ட இருந்தாப் போதும் நம்ம எல்லாவிதமான சமையல்களையும் ஈசியாக கற்றுக்கலாம் இதுமாதிரி பலவிதங்கள்ல வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒருநா எங்கேயாவது ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போயிருப்போம் உறவினர்கள் வீட்டுக்குப் போயிருப்போம் அப்போ அவங்க அங்கே உள்ள ஃபுட் ஏதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உடனே அவங்ககிட்ட கேட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த ஃபே நல்லாயிருக்கே இந்த ரெசிபி எப்படி செஞ்சிங்க அப்படினு சொல்லிடு கேட்டு அவங்கக்கிட்டு இருந்து நாம் கத்துக்கிறோம் கற்றுக்கிற புதுவிதமான பலவித இதில் வந்து நம்ம கற்றுக்கலாம் அதுமாதிரி கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில ஹெல்தியான ஒரு உணவை வந்து வீட்டில வந்து டெய்லியும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா நம்ம செலவு செய்ய தேவைல்லையா அதனால புதுசு புதுசுமான உணவு ஒரு உணவு வகைகளை வந்து வெரைட்டி வெரைட்டியாக வேற வேற விதத்தில் செய்யலாம் ஒரு ஒரு டிஷ்லேயும் வந்து வெரைட்டி நிறையா இருக்குது அப்போ அந்தமாதிரி ஒரே இதைவந்து ஒரே மாதிரியாக திரும்ப திரும்ப செஞ்சால் பிள்ளைங்களுக்கு ஃபோர் அடிக்கும் அப்போ புதுசாக எப்படி செய்யலாம் அப்போ சமையல் குறிப்புகளை பார்த்து நம்ம டிவியை பார்த்து கற்றுக்குறோம் யூடியூப் பார்த்து கற்றுக்குறோம் பெரியவங்கள்ட கேட்டு கற்றுக்குறோம் பல விதங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு கற்றுக்குறோம் கிராமங்கள்லாம் அக்கம் பக்கத்தில் பக்கத்து பக்கத்து வீடுங்கள்ல கேட்டு கற்றுக்கிறாங்க இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து ஒவ்வொரு நாள் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டு நல்ல உணவை நல்ல எல்லாருக்கும் ஹெல்தியான உணவாக பார்த்து தெரிஞ்சிகிட்டு நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படினு சொன்னால் அவங்களும் புதுசு புதுசாக வெரைட்டி கற்றுக்கிட்டு அவங்களும் சமைக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் வந்து ஒரு சுற்றுப்புறத்தில் வந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஒரு சுவையான உணவை வந்து நாம் கொடுக்குறதுக்கு இந்த முயற்சியை எப்போதும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா அதனால் நல்லா சாப்பிடுவோம் தெம்பாக இருப்போம் வருங்கால சமுதாயத்தை வந்து நல்லா உருவாக்கணும் அப்படின்ற அந்த இதில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஃபுட் அந்தக்லா அந்தக் காலத்திலல்லாம் தாத்தா பாட்டிலாம் நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி ஹெல்தியாக இருந்தாங்க நல்ல தரமான உணவுகளை அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்போ அந்தமாதிரி புதுவகையான உணவுகளை தேடிக் கற்றுக்கிறதுக்கு பலவழிகள் இருக்குது இந்த உலகத்தில் அதனால் டிவி பார்த்து கற்றுக்குவோம் பக்கத்துல இருக்கவங்கள்ட கேட்டு கற்றுக்கலாம் ஃப்ரெண்ஸ்ட கேட்டு கற்றுக்கலாம் யூடியூப் சேனல் பார்த்துக் கற்றுக்கலாம் இந்தமாதிரி எந்தெந்த வேலைல்லாம் நம்ம கற்றுக்கணுமோ அந்தமாதிரி பலவிதங்கள்ல கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் நல்ல சுவையான உணவை பரிமாறுவோம் எல்லாரையும் ஹெல்தியாக வச்சிக்கணும் நம்ம கூட இருக்கவங்களும் நல்ல சுவையான உணவை சாப்பிட்டு அவர்களை நம்ம தயார் படுத்திக்கலாம் தேங்க் யூ